எலுமிச்சம்பழத்தை வந்து அதை எலுமிச்சம்பழத்தில் வந்து சக்கரை உப்பு சால்ட்டு கொஞ்சம் போட்டு புதினா கொஞ்சம் போட்டு சிறிதளவு மிளகா பச்சமிளகா கொஞ்சம் போட்டு குலுக்கி விட்டு எலுமிச்சம்பழத்தில் குலுக்கி எலுமிச்சம்பழம்னு சொல்லி குடிக்கலாம் ஜூஸாக குடிக்கலாம் அதேமாதிரி இளநீர்ல வந்து இளநீர் தண்ணியும் அதில் இருக்கிற நொங்காட்டம் இருக்கிற அந்த இதையும் எடுத்து போட்டு அதை வந்து பானமாக குடிச்சிக்கிலாம் அதைமேரி நொங்கு நொங்கில் வந்து பால் ப்ளஸ்ஸு தெளுவு இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பானமாக குடிக்கலாம் அடுத்தது தர்பூசணி வந்து ஜூஸாக போட்டு குடிச்சிக்கலாம் ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் திராட்சை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் முலாம் பழம் வாங்கிட்டு வந்து முலாம் பழ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வெள்ளரி பழத்தை வாங்கிட்டு வந்து வெள்ளரி பழ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் மாதுள ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சப்போட்டா ஜூஸ் போட்டு குடிக்கலாம்